ஃபோக் டான்ஸ் அகாடமிங்களா ஆ நான் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தேன் அதற்கப்பறம் இன்ஸ்டாகிராம்லையும் நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் எனக்கு வந்து ஃபோக் டான்ஸ் வந்து கற்றுக்குணும் அப்படின்னு சொல்லி இண்ட்ரெஸ்ட்டுங்க ஆ ஆக்ஷுவலி நான் வந்து ஒர்க் போய்ட்டுருக்கேன் அதனால் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்க முடியும் அப்போ வந்து அ கற்றுக்கலாமா டான்ஸு டைமிங் வந்து எப்பிடிலாம் வந்து ஷெடுல் பண்ணிருக்கீங்க ஆ ஆமாம்ங்க ஒர்க் போய்ட்டுருக்கேன் ஒர்க் போயிட்டு நைட் ஆயிருங்க நைன் நைன் ஓ க்ளாக் நைன் தேர்ட்டி ஆயிரும் ஆ ஓகே

ஆ இல்லை இல்லை ப்ராப்ளம் இல்லைங்க அதுதான் கரெக்டாக இருக்கும் ஆ ஓகே தாங்க ஓகே தான் ஆ ஓகே ஆ சாட்டர்டே சண்டே சொல்லுறீங்களா ஆ ஓகே ஓகே ஆ ஓகேங்க ஆ ஓகே ஓகே சரி சரி

ஆ சரிங்க ஆ நான் வந்து ஒரு டு த்ரீ டேஸில் வந்துவிட்டு உங்கள் அகாடமிக்கே நான் வந்து பார்க்குறேன் பார்த்துட்டு அதற்கப்பறம் நான் எப்போ ஜாயிண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்கள்கிட்ட நேர்ல சொல்லுறேன் இப்பதிக்கு அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேதர் பண்ணுறதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அதற்கப்பறம் டான்ஸோட ஃபீஸ் அமௌண்ட்டு அதெல்லாம் கேடக்கலாம்னு சொல்லி கால் பண்ணேன் ஓகே ஓகே ஓகேங்களா சரி சரி ம் இப்போ உங்களோட அகாடமிக்குள்ளே வந்து எவ்வளோ பீப்பிள்ஸ் இருக்காங்க எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஆ சரி ஆ ஓகே ஓகேங்க ம் ம் சரிங்க ஆ ஆமாம் ஆமாம் ஆ சரிங்க ஆ ஓகே ஆ அதற்கப்பறம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வெளியே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்குலாம் கூட்டிகிட்டு போவீங்கள்ல இப்போ நாங்கள் வந்து ஜாயின் பண்ணால் எவ்வளோ டேஸில் அந்தமாதிரி நாங்கள் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஓகே

ஆ சரிங்க ஓகே சரிங்க ஓகே ஆ இதை பற்றி தான் கேட்கலாம்னு சொல்லி கால் பண்ணேன் இது உங்களோட வாட்ஸ் அப் நம்பர் தானே ஆ சரி ஓகேங்க எதாவது டவுட்ஸ்ன்னா நான் அதில் கேட்குறேன் நான் வந்து ஒரு டு த்ரீ டேஸில் வந்துவிட்டு நான் உங்களோட அகாடமிக்கு நேர்ல வந்து பார்த்துட்டு அதற்கப்பறம் நான் எப்போ ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் அப்போ சொல்லுறேன் ஓகேங்களா ஆ ஆ சரிங்க சரி ஓகேங்க தேங்க் யூ வச்சிட்றேன் ம்